ஜலதோஷம் வந்துச்சுனாலே எங்கள் அம்மா போட்டு கொடுக்கற சுக்கு காபி தான் மிகவும் பிரபலமான வைத்தியம் கிராமத்துலையும் அந்த காலத்துலலாம் அதை தான் யூஸ் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லை நைட்டு தூங்கும்போது எங்கள் அம்மா ஒரு ஸ்பூன்ல தேனும் மிளகும் போட்டு கலந்துக் கொடுப்பாங்க அதை சாப்பிடுட்டு தூங்கினா தூக்கமும் நல்லா வரும் அது மட்டும் இல்லைங்க மத்யானம் ரசம் சாப்பாடு சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டு எங்கள் அம்மா சுட சுட சு ரசம் வச்சிக் கொடுப்பாங்க பாருங்கள் அமுர்தமாட்டம் இருக்கும் அந்த ரசமும் ஜலதோஷத்தை குணப்படுத்துறக்கு ரொம்ப சரியா இருக்கும்